எனக்கு வந்து இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியும் ஆனால் தமிழ் வந்து அப்படிங்குறது என்னோடய தாய் மொழி உயிர் மொழின்னு கூட சொல்லலாம் மற்ற மொழி எதுவும் எங்களுக் எனக்கு தெரியாது மோஸ்ட்லி வந்து தமிழ் மட்டும் தான் தமிழ் தான் நம்மளோட லைஃப் தமிழ் நம்ம எங்களோட உயிர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எல்லா மொழியும் பேசுகிறத விட தமிழ் மொழி பேசும்போது நமக்கு வந்து நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஸுரபிகள் வந்து உமிழ்நீர் சுரப்பைகள் அப்படிங்குறது அதிகமாக சுரக்கிறதுனாலா சொல்லிருக்காங்கள் கேள்விப்பட்டுருகேன் ஆனால் தமிழ் தமிழ் தமிழ் தமிழ் மட்டுந்தான் எங்கே போனாலும் தமிழ் தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு அழகான ஒரு வடிவம் ஒரு உருவம் அப்டிங் அது ஒரு வார்த்தையா சொல்கிறதுக்கு வந்து தமிழ் மட்டுந்தான் ஒரு அழகான மொழி எனக் எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் தமிழ் மொழி மட்டுந்தான் தமிழ்